மழைக்காலம் மற்றும் உங்கள் பகுதியில் பெய்யும் மழையின் அளவு பற்றி சுருக்கமாக விவரிக்கவும் அது உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது மழைக்காலத்துல டிச்சி தண்ணி நிறையா போறதுனால எங்களுக்கு எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களால் வாழவே முடியிலை நிறையா டெங்கு காய்ச்சல் வருது சமூகத்தில் எங்களால் நிம்மதியாக ஒரு சொ ஒரு நல்ல ஒரு சுகாதாரத்தோட எங்களால் வாழமுடியல சுற்றுப்புறத்தில் மழை தேங்கி நிற்கிறனால தண்ணி போகிறதுக்கு வழியில்லாமல் எங்களால் பாதுகாத்துக்க முடியல எங்களை அதுக்கான வாய்க்கால் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு சீரானது